ஹலோ வணக்கம்ங்க நாங்கள் வந்து வேலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம் உங்கள் ஆட்டில் வந்து பார்த்தேன் உங்கள் கார்மெண்ட்ஸ்சில் வந்து நிறைய ஹோல் சேல் ஷாப்பு வைச்சுருக்கீங்க நிறைய ஸேரீஸ் எல்லாம் வந்து கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கீங்கன்ட்டு சொன்னாங்க ஆ எனக்கு வந்து ஒரு ஐந்நூறு ஸேரீஸ் வேணுங்க எவ்வளோ ப்ரைஸ் ஆகுங்க இருந்துச்சுன்னால் ஓகே நீங்கள் அதில் எவ்வளோ ரேட் வந்து கம்மி பண்ணிக்கொடுக்க முடியுமோ அந்த ப்ரைஸ் சொன்னீங்கன்னால் ஸ்டார்டிங் ரேட் சொன்னீங்கன்னால் எனக்கு அதுவே ஓகே அப்படிங்களா அதுதான் எனக்கு ஐந்நூறு ஸேரீஸ் வேணும் நீங்கள் ஃபைனலாக எவ்வளோ மேம் பண்ணித்தரமுடியும் ஏன்னால் வந்து இது நாங்கள் வந்து புதுசாக இப்போ தான் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நாங்களும் வந்து கஸ்டமர் பிடிக்கணுன்னா கம்மி ரேட்டில் கொடுத்தா தான் நாங்களும் கஸ்டமர்ஸ் பிடிக்க முடியும் ஸோ வந்து நீங்கள் எவ்ளோக்கெவ்வளோ கம்மி பண்ணி தரீங்களோ நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் உங்கள் கிட்டேருந்து பை பண்ணிக்கிறேன் அப்படிங்களா ம் ம் ஓகேங்க ஓ அப்படிங்களா இல்லை ஒரு ஒன்று முப்பதுக்காச்சும் பண்ணமுடியுமான்னு பாருங்களேன் ஒன்று முப்பது ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு பண்ணிக்கொடுத்து பாருங்களேன் அப்படிங்களா சரிங்க ஒரு ஒன் ஃபைவ் முடிச்சுட்லாங்க அந்த டைம் அந்த ரேட்டுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்களா ஆ ஓகேங்க நான் நேரில் வந்து பேசுகிறேன் ஏன்னால் குவாலிட்டி செக் பண்ணால் தான் நானுமே எங்கள் கஸ்டமர்ஸுக்கும் வந்து அது என்னமாதிரியான க்ளாத்துன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணமுடியும் அப்படிங்களா ஓகே மேம் ஓகே மேம் ம் ஓகேங்க சரி ஸேரீஸ் இல்லாமல் வேறு என்னென்ன மேம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க

அப்படிங்களா ரொம்ப தேங்க்ஸுங்க மேம் வந்து நீங்கள் லொக்கேஷன் கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நான் நேரில் வந்து பார்க்குறேன் மேம் ம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்